கொரோனா டைமில் நிறையா பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க படிக்க முடியாமல் இந்த ரெண்டு மாதலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கோ லாக்டவுனெல்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் எதுக்கும் ஸ்கூலுக்கும் போக முடியாமல் எதுக்கும் போக முடியாமல் இருந்த டைமில் தான் ஆன்லைன் கிளாஸுன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க ஆன்லைன் கிளாஸுக்கு தேவை மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் அப்படி உள்ளவங்க தான் மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோனில் வந்து நான் படித்து நல்லா படித்தாங்க படிச்சதுக்கப்புறம் அந்த ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா படித்தாங்க ரெண்டு மணி நேரம் நல்லா படித்து நல்லா படித்து அதையும் நிறையா பேத்துக்கு கிடைக்காமல் பக்கத்துலருந்து ஃபோனு வாங்கி மொபைல் ஃபோனெல்லாம் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் அதே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து மலைவாசிக்கெல்லாம் அந்த ஆன்லைன் கிளாஸ் கிடைக்காம அவங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே சகஜமாக ஆயிடுச்சு ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளே ஆன்லைன் கிளாஸ் வந்ததுக்கப்புறந்தான் மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்மிச்சாங்க அதனால்தான் அந்த மொபைல் ஃபோன் நல்லது ஆனால் அதை விட்டுவிட்டு இந்த தீமை தீமையின் வந்து மொபைல் ஃபோன் இந்த ரெண்டு மணி நேரம் ஆன்லைன் கிளாஸ் தவிர்த்து மிச்சப்படி எல்லோருமே இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதை பார்க்க பார்க்க பார்க்க இந்த படிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொறைஞ்சிட்டு வந்து கொறைஞ்சிட்டு வந்து இப்போ யாருமே இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஒழுக்கமாகவே அட்டண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னு ஏன் கேட்டிங்கன்னால் அந்த இன்ஸ்டாகிராம் இதையேவே பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து இவங்களுக்கு வந்து இதை வந்து அந்த தோ அந்த இதே தோணாது நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து மொபைல் ஃபோன் இதாகவே இல்லை இப்போ கூட சில பேத்துக்கு வா கிளா படிக்கணுன்னு எடுத்தால் தூக்கந்தான் வரும் மத்தபடி பார்த்தா மொபைல் ஃபோன் பார்க்கம்போது அவங்களுக்கு தூக்கமே வராது இதனால் மொபைல் ஃபோன் வந்து தீமையில் தான் ரொம்ப முடியுது ஆனால் மொபைல் ஃபோன் யாருமே அவ்வளோக்கா யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் கொரோனா டைமில் அவங்களுக்கு அந்த மொபைல் ஃபோன் தான்

நல்லா போச்சு அதனால் மொபைல் ஃபோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதையே நான் ரொம்ப இது பண்ணிக்கிறேன் ஆனால் அதே டைமில் மொபைல் ஃபோன் எல்லாத்து கைக்குமே வந்தது எல்லாமே கெட்டுவிட்டாங்க தீமையில் தான் எல்லாமே இது பண்ணும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதெல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து இப்போ யாருமே ஒழுக்கமாக படிக்கிறது கிடையாது அதனால் எல்லோருமே ஒழுக்கமாக இருங்கன்னு சொல்லிக்கிறேன்